அண்ணா ரொம்ப நன்றி உங்களால தான் வந்து நான் டிநகருக்கு சேஃபாக செக்கியூராக போனேன் ஏன்னா அந்த டைம்ல வந்து யாருமே ஹெல்ப் பண்ணல ஆட்டோவோ காரோ எதுவுமே கிடைக்கல அன் டைமுங்காட்டி நான் உங்கள் என்னடா பண்ணுறது இந்த டைம்ல யாருமே வரலியே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பயத்தோட இருந்தேன் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் நீங்கள் உடனே சரி அன் டைம்மாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பொண்ணு இப்படி தனியாக ரோட்டுல நிற்கறது ரொம்ப சேஃப் இல்லை ரொம்ப தப்பு நான் உங்கள்கூடையே வரேன் பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதே சொன்னமாதிரியே ரொம்ப கண்ணியமாக நடந்துகிட்டீங்க நான் சேஃபாக ஃபீல் பண்ணிணேன் சொன்னமாதிரி கரெக்ட் டைமுக்கு கொண்டு போய் அந்த இடத்துல டிராப் பண்ணிட்டீங்க நான் இதுதான் வந்து டிநகருக்கு ஃபஸ்ட் டைம் வரேன் இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை உங்கள் உதவியை நான் எப்பவும் மறக்கமாட்டண்ணா ரொம்ப நன்றி நீங்கள் ஜென்யூனாக நடந்துகிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா என்னை கரெக்ட் டைமுக்கு அந்த இடத்துல விட்டதுக்கு தேங்க் யூ ஸோ மச்